இந்தமாரி கோயிலுக்கு போகனுங்க மீனா மீனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகனும் பூந்தோட்டத்தில் இருக்கு பூந்தோட்டத்தில் இருக்குங்க ஓகே இங்கே கொல்லுமாங்குடிலேந்து போகனும் அதுக்கு எவ்வளோ சார்ஜி என்ன கேட்குறீங்க உட்டன் ஒரும் நேரம் ஆவுங்க அங்கே பூஜை வேலைலாம் முடிக்கணும் அபிஷேகம் கொடுத்துருக்கேன் ஒரும் நேரம் ஆவும் சரிங்க நூறுரூபா கொடுத்தடறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்து எவ்வளோ மொத்தம் எவ்வளோ ஆவும் ஓ ஓகேம்மா சரிங்க வந்துவிடுங்க ஆ ஓகே நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வாங்கலாம் ஓகே நான் அனுப்பிட்டு வரோம் நான் அனுப்பிடுறேன் வந்துடுறேன் ஓகே தேங்க் யூ